இப்போ வந்து புதுசாக ஒருத்தங்க வந்து ஓவியம் வரைகிறாங்கன்னா அவங்களை பார்த்தேன்னா நான் அவங்கள ரொம்பவுமே என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படில்லாம் சொல்லுவேன் அதுக்கப்புறமேட்டா அவங்களை என்கரேஜ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து எந்த பென்சில் யூஸ் பண்ணா எப்படி வரையலாம் எந்த கலர் பென்சில்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ வந்து அழுத்தி வரையாதீங்க நெ அழுத்தி கலர் பென்சில் அடிக்காதீங்க அப்புடில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸெல்லாம் கொடுப்போம் இப்போ அவங்களால் காசுல்லை என்னால் இதெல்லாம் வாங்க முடியல ஆனால் நான் ரொம்பவும் வரைவேன் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கெட்ச் கலர் பென்சில் பென்சில்லாம் வாங்கிக்கொடுத்து அவங்கள வரைய சொல்லுவோம் அவங்க வரையறத கூட நாங்கள் யூடியூபில் போட்டு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வாங்கி தந்து அவங்க எந்த அளவுக்கு வரைகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அப்புறம் காம்படிஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சேர்த்து விட்டு ப்ரைஸெலாம் வாங்கி தருவோம் அதுக்கப்புறமேட்டா வந்து எவ்வளோ சூப்பராக வரைகிறாங்களோ அவங்கள வந்து நியூஸ் பேப்பர் லெவலுக்கெல்லாம் போடுவோம்